குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சின ஏன் எதனால் உருவாகுதுன்னால் அவங்க குடும்ப சூழ்நிலையாகதான் உருவாகுது ஏன்னால் அவங்க அப்பா அம்மா ஆதரவு இல்லாமல் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட வழி இல்லாமல் அவங்க வந்து வெளிநாட்டிலருந்து இங்கே கடத்திகிட்டு வந்து இது பண்ணுற மூலயமாகதான் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலை உருவாகுது ஏன்னால் இங்கே நான் இருக்கிற ஏரியா வந்து பள்ளிப்பாளையம் ஏரியா இங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து நான் ஸ்ஃபின்னிங் மில் தறி பட்டறைதான் இங்கே வந்து அதிகம் இங்கே ஸ்ஃபின்னிங் மில்லில்தான் அதிக குழந்தைங்க பதினாலு வயிதுக்குள்ள குழந்தைங்க பத்து வயிதுக்கு இருக்கிற குழந்தைங்கெல்லாம் வேலை செய்து ஸ்ஃபின்னிங் மில்லேயுமே தறி பட்டறைலேயுமே அவங்கதான் வேலை செய்கிறாங்க ஏன் எதனால் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக சம்பளம் கொடுக்கலாம் அதனால்தான் அவங்க வேலை செய்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து என்ன சொலியூஷன்னால் இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ்படி இதுக்கு வந்து பதினாலு வயிசுக்குள்ளே குழந்தைங்க பத்து வயிசுக்குள்ளே குழந்தைங்கலாம் வந்து வேலை வேலை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து ரூல்ஸ் போடுறாங்க ஆனால் அதை மீறியும் வந்து அவங்க வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து அவங்க சொல்லியும் அவங்க வந்து இது பண்லைன்னா அந்த மில்லெலாம் சீல் வைக்கணும் இதுதான் இதுக்கு ஒரே சொலியூஷன்